நாங்கள் ட்ரெஸ் மெட்டரியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறன் அதுக்கு வந்து முதல் வந்து கொஞ்சம் அமௌன்ட்டு இன்வஸ்மன்ட் பண்ணி என்னென்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அந்த இதெலான் வாங்குனோம் அப்புறம் வாங்கி எல்லா இதில் பண்ணி அடிக்கி வச்சுட்டு எல்லாம் பார்த்து எங்கள் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து எல்லா வாங்குனாங்கள் வாங்கி அவங்களும் போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலான் சொன்னாங்கள் அப்புறம் அவங்களும் வந்து வாங்குனாங்கள் அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் எல்லாம் சொல்லி எல்லாம் வாங்குனாங்கள் அதுனால் நல்லா அந்தமாதிரி எதோ முதலீடு போட்டுதான் பிஷ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும்